கைப்பம்பு அதை அடிப்பம்புன்னும் நாட்டு வழக்கில் சொல்லுவாங்க அதை கை பம்பு செயல் படக்கூடிய தத்துவம் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ப அழுத்த விசைய கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் நீரியல் விசைங்கிறது உருவாகும் அதுதான் அந்த கைப்பம்பு இயங்குவதற்கான தத்துவம் கைப்பம்பு எப்படி வேலை செய்யுது அதற்கான அடிப்படை செயல் நீர் கசிவு அந்த செயல் நடந்தாதான் கைப்பம்பு சரிவர வேலை செய்யும் கைப்பம்புடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அதில் அடியில் வாஷர் ஸ்ட்ரைனர் அப்படின்னு இரண்டு அமைப்பு இருக்கும் இந்த ஸ்ட்ரைனர் வாஷர் இரண்டும் என்ன பண்ணும் மண் அடுக்கில் இருக்க கூடிய சின்ன சின்ன மண் துகள்கள் இந்த பம்ப் குள்ளே இருக்க கூடிய நீர் துகள் புகுல்ர அந்த சின்ன துளைக்குள்ளே வராமல் தடுக்கும் அதான் அதனுடைய முதல் வேலை அதற்கப்பறோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கசுஞ்சு இந்த பம்புக்கு இருக்க கூடிய அடிப்பகுதியை நிரப்பும் அதுக்கு மேலே கைப்பிடி வந்துருக்க கூடிய இடத்துல ஒரு பளு வெயிட் இருக்கும் நம் கை பம்புக்கு அழுத்தம் கொடுக்குறப்போ மேலே இருக்கிற கைப்பிடிய பிடுச்சிதா அழுத்துவோம் அப்படி அழுத்தும்போது அந்த பளுவானது நேராக கீழே தேங்கி இருக்க கூடிய தண்ணீரில் ஒரு அழுத்த விசையை கொடுக்கும் அந்த அழுத்த விசையை கொடுக்கிறதுனால நமக்கு தண்ணீர் மேல் நோக்கி எழும்பி வரும் ஆர்கிமிடிஸ் தத்துவம் இததான் சொல்லுது எந்த அளவுக்கு இடைய நம்ப நீருக்குள்ளே போடுறோமோ அந்த இடைக்கு சமமான அளவு நீர் ஆனது வெளியேற்றபடும் இதைத் தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் சொல்கிறது கிரேக்க நாட்டு அறிவியல் அறிஞரான ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடுச்ச தத்துவந்தான் இது பையான்சி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த தத்துவத்தை இதை வச்சித்தான் இன்றைய தேதியில இருக்க கூடிய கப்பல்கள் எல்லாமே கட்டுமானம் செய்யபடுது அது நீரியல் மிதவை தத்துவங்கறது இதன் அடிப்படையிலதா இருக்கு நீண்ட வரிசையில பம்ப்பில நீர் பிடிக்க நின்ருக்கிங்களான்னா கண்டிப்பாக அது இல்லாத எந்த ஒரு கிராமத்தையும் இந்தியாவில் இருக்க கூடிய உள் கட்டமைப்பு வசதியில் பார்க்காம இருக்க முடியாது எல்லாரும் போர் போடுற அளவுக்கோ மோட்டார் வைக்கிர வசதியானவங்களான்னா அது கேள்வி குறி தான் அதனால் எல்லாருமே பொதுவாக இருக்க கூடிய ஒரு கை பம்பில் வரிசையில் நின்று தான் தண்ணிரை வந்து நிரப்பி வீட்டுக்கு தேவையான தண்ணிரையும் சரி அன்றாட வாழ்க்கைக்கு பயன்பாட்டுக்கு தேவையான தண்ணியை அப்படித்தான் பெரும்பாலான மக்கள் உபயோகிச்சிகிட்டு இருக்காங்க எங்களை போலவே கோடை காலத்தில் அது வறண்டு போய் விடும் ஏன்னா நிலத்தடி நீர் மட்டோம் ரொம்ப கீழே இறங்கிரும் இந்த கைப்பம்பால் ஒரு அளவுக்கு மேலதான் தண்ணியை கொடுக்கிறத நிப்பாட்ட முடியும் குறிப்பிட்ட அளவுதான் என்ன ஆகும் இந்த நிலத்தடி நீர் மட்டம் இருக்கிறப்போ என்னது நீர் கசிவு மூலியமாக இயங்குவதை நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ இந்த நீர் கசிஞ்சு கசிஞ்சு அந்த பம்புடைய துவாரம் வழியாக உள்ள போய் நிரம்பும் இந்த நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கீழே இறங்குறப்போ அந்த ஸ்ட்ரைனருக்கு கீழே இருக்கக்கூடிய வால்வுகள் அதோடய எல்லையை தாண்டி போய்டுறதனால அங்கே நீர் மட்டம் இல்லாமல் போய்டுறதனால இங்கே வெறும் கழிவு மட்டுந்தான் அந்த துவாரங்கலலாம் அடைக்கும் ஸோ துவாரங்கள் எல்லாம் அடைபட்டு போகறதுனால கொஞ்ச நஞ்ச இருக்க கூடிய தண்ணீர் வரத்துக்கான வழியும் இங்கே முற்றிலுமாக தடைபடுறது இப்படி இருக்கிறதுனால அங்கே தண்ணீர் நிரம்புவதற்கு வழியே இல்லாமல் போகுது இப்படி வறண்டு போய் நிற்கறப்போ வரிசையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி கசிஞ்சு வரக்கூடிய அந்த தண்ணீரை நிரப்புவதற்காக நெகு நீண்ட வரிச நெடுந்தூரத்துக்கு அந்த வரிச கடந்து போகிற அளவுக்கான ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கு அதிலும் குறிப்பாக எங்களுக்கு பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலம இன்றைக்கும் இந்த தேதியிலும் இந்த நவநாகரிக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இருபதாம் நூற்றாண்டுலையும் இந்த அவல நிலை இருந்துகிட்டேதான் இருக்கு இது தான் எங்களுடைய அனுபவம்